அதிகமாக வந்து சினிமா படம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாருக்கும் ரொம்ப லாங்கில் போகிறது எனக்கு மகிழ்ச்சியாருக்கும் அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடய சுற்றிக்கின்னு டைம் பாஸ் பண்ணுறது எனக்கு மகிழ்ச்சியாருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு நாள் பொழுது ஃப்ரீயாக எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கின்னு கொண்டுக்கின்னு ஜாலியாக ஃப்ரெண்டோடய அரட்டை அடிச்சுக்கின்னு கொண்டுக்கின்னு ஜாலியாக இருக்கணும் இதேமாரி போயிகின்னு வந்துக்கின்னு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாருக்கும் ஆனா அதை விட்டுகிட்டு வீட்டுலேயே உட்காந்தேன்னா ஒரு நேரம் ஒரு நேரம் உட்காந்திருப்பேன் ஒரு நேரம் உட்காந்திருக்க மாட்டான் மிச்ச நேரத்தில் எங்கே ஓடலாம் எங்கே ஒடியாரலான்ற மாதிரிதான் நான் நினச்சுன்னு இருக்கேன் அப்படி இருந்தும் எவனாவது ஒருத்தன் நம்ம ஃபோன் பண்ணலனாலும் நான் ஃபோன் பண்ணி சரி நண்பா நாம இந்தமாதிரி நெய்வேலி பக்கம் போவோம் வா அங்கே போவம் இங்கே போவம்னு நானாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நானாக அன்றைய பொழுது ஓட்டுருவேன் எங்கேயாவது இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றிக்கின்னு கடைசியில் வந்து அங்கே நெய்வேலிக்கு போவோம் இங்கே போவோம் அங்கே போவோன்னு கூப்பிட்டான் ஆனால் நான் வந்து சரி எங்கடா நண்பா அப்புறம் நான் வர்றது நீ போய் வாடா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் சொல்லியிருந்தோம் ஆனால் சரி உனக்கு தான் நீ ஊர் சுற்றுறதுனா உனக்கு பிடிக்குமே வாயேன் போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னான் ஊர் சுற்றுறது பிடிக்கும்டா ஆனால் வந்து காலைலேந்து பொழுது எழுந்திரிக்கிற வரையும் ஏழு மணி வரையும் எங்கேயாவது சுற்றணும் போகணும் வரணும் நீ முதல்ல பொசுக்குன்னு இப்போ வந்துட்டு மதியானம் வந்துட்டினா எனக்கு பிடிக்காது ஒரு நாள் பொழுது எங்கேயாவது சுற்றும் வா காலைல போகிறியா பத்து பதினோரு மணிக்கு போகிறோமா சாய்ந்திரம் ஏழு மணிக்கு வா அதுக்கு நடுவில் இப்போ வரக்கூடாது அப்படினா வா இல்லை வேறு எங்கேயாவது போவோம் ஜாலியாக போய் சுற்றுவோம் இல்லையா வா ரெண்டு பேரும் போய் சரக்கடிக்குவோம் சரக்கு அடிச்சுக்கின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கின்னு போவோம் வருவோம் ஒன்றும் தப்பு இல்லை என்ஜாய் பண்ணிக்கின்னு நான் பாட்டில் உட்காந்திருப்பேன் இன்றைய பொழுதும் வரட்டும் நாளைய பொழுதும் வரட்டுமே ஜாலியாக உட்காஞ்சி ஒன்று வீட்டுல ஒன்று வேலையில் இருக்கணும் இல்லை போதையில் இருக்கணும் அதுதான் என் பாலிசி ஆனால் வந்து நீ ஓ ஒன்றே ஒன்று நீ அப்போப்பயும் அப்போப்பயும் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க என் பொண்டாட்டி கூப்பிட்றான்னு சொல்லி நீ ஓடிப்புட்ற ஆனால் அந்தமாரி இருந்தால் என் கூட பழகாத என் கூட இருக்கணுன்னா கடைசி வரைக்கும் ஆறு மணி ஒரு ஏழு மணி வரையுமாச்சும் இருக்கணும்